ஆ குட் மார்னிங் மேம் ஆ வாங்க வந்து உட்காருங்க வந்து உட்காருங்க

ஆ இந்த வருஷம் வந்து உங்களுடைய பர்ஃபாமென்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த இயரோடய பர்ஃபாமென்ஸ் அதனால் உங்கள் இந்த வருஷம் ஆன்வல்டேக்கு உங்களை தான் இன்சார்ஜாக போடலான்ட்டிருக்குறேன் நான் இன்னும் ஒன் மந்த்ஸ் டைம் இருக்குது ஆன்வல் டேக்கு நீங்கள் தான் இந்த தடவை இன்சார்ஜ் எடுத்து எல்லாமே பண்ணனும் ஆ அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆன்வல் டேக்கு டாப்பிக்குமே என்ன தீமில் பண்ணலாம் அப்டிங்கிறதையும் நீங்கள் ஐடியா இருந்துச்சுன்னால் சொல்லுங்க ம் நீங்கள் ஃப்ரீ டைமில் ஆ சொல்லுங்க நீங்கள் வந்து அதர் டீச்சர்ஸ்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணுங்க உக்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஐடியாஸ் எல்லாமே சொல்லுங்க

நீங்கள் ஃப்ரீ டைமில் பேசி பாருங்கள் ஸ்டூடண்ஸ் ஃபுல்லாவே நீங்கள் தான் கோஆடினேட் பண்ணணும் டீச்சர்ஸையும் நீங்கள் கைட் பண்ணுங்க ம் டாபிக் என்னென்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க

ஆ அந்த இதுவுமே இன்விடேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க இந்த டைம் சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம கவர்னர் தான் அவருக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணிக்கோங்க இன்வைட் பண்ணப் போறப்போ நீங்களும் கூட சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆ ட சேர்ந்து போய் இன்வைட் பண்ணிடலாம் ம் ஆ ஒன் மந்த்துக்குள்ளே எல்லா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ட்ரைன் பண்ணிடுங்க நீங்கள் ஆ நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ம் சொல்லுங்கள் ஆ நம்ம ஆன்வல் டேக்கு என்னென்ன ஒரு நீங்கள் சார்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதை என்னென்ன ஆடரில் பண்ணணுன்றதையும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஃபுல் இன்சார்ஜையுமே உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சுர்றேன் இந்த தடவை நீங்கள் எல்லாம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வாங்க என்கிட்ட

ம்

ம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு க்ளாஸ்லையுமே ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடண்ட்ஸையும் நீங்கள் செலெக்ட் பண்ணிடுங்க அவங்களுக்கு இந்த தடவை நம்ம ப்ரைஸ் கொடுக்கப் போகிறோம் ம் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னால் வந்து என்ட்ட வந்து பேசுங்க ம் ஓகே போகலாமா ம் எல்லாமே நீங்கள் இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க ஹெல்ப்புக்கு வேணும்னாலும் மத்த டீச்சர்ஸ் ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே ஒவ்வொரு ஒர்க்கு கொடுத்துருங்க நீங்கள் அலாட் பண்ணிடுங்க ம் ஒவ்வொரு டிப்பார்ட்மெண்டாக பிரிச்சு விட்டுருங்க டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸை அவங்கவுங்க அந்த இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க நீங்கள் ஓகேவா ம் ம் ஆ ஓகே ஓகே மேம் நீங்கள் க்ளாஸுக்கு கிளம்பலாம் தேங்க்யூ